ம் சொல்லுங்க மேம் ஆமாங்க மேடம் ஆ ஆ ஆ ஆ வில எப்படி மஞ்சள் இரநூறுபா எல்லாரை விட எல்லாரை விட எல்லா கடையும் விட உங்களுக்கு பத்துருபா கம்மியாகவே கொடுக்குறோம் தரமாக இருக்குது நீங்களும் இப்போ தேடி வந்துட்டிங்க பத்துருபா கம்மியாகவே வாங்கிக்கொங்க தரமாக இருக்கும் எல்லா கடையை விட ம் நாங்களும் விவசாயந்தான் பண்ணுறோம் மஞ்சள் வியா மஞ்சள் தோட்டம் வச்சிருக்கோம் ம் ம் பார்த்து நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டு போங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்